ஹலோ சொல்லுங்கள் சார் ஆமாம் சார் சொல்லுங்கள் சார் என்ன வேணும்ங்க சார்

ஆ ஆ இன்னைக்கி நிறையா சிக்கன் இந்தமாதிரி மட்டன் எல்லாம் இருக்குது சார் சரி ஓகே ஓகே சார் தேங்க்யூ சார்